ஹலோ சொல்லுங்க மேம் ஆ ஆமாம் மேம் சொல்லுங்க ம் சொல்கிறேன் மேம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்னா வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே மேம் இருக்குது மேம் வெஜ்ஜில் இருக்குது மேம் ஜூஸ் ஐட்டமும் இருக்குது மேம் என்ன மேம் ஃப்ரெஷ் ஜூஸ் இங்கே கிடைக்காது மேம் ஆ ஆ மதியம் சாப்பாடு வந்து மீல்ஸ் சிக்கன் பிரியாணி வெஜ்ஜில் வந்து மீல்ஸ் இருக்குது மேம் நான் வெஜ்ஜில் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறம் ஃப ஃப்ரைட் சிக்கன் அப்புறம் சைடிஷ்ல வந்து பன்னீர் டிக்கா அப்புறம் ஒன்று வே நிறைய இருக்குது மேம் பன்னீர் டிக்கா அவ்வளோ தான் மேம் பன்னீர் டிக்கா வந்து இரநூத்து ஐம்பதுரூவா மேம் ஃப்ரைட் ரைஸ் நூற்றம்பதுரூவா மேம் மீல்ஸ் இல்லை மேம் இப்போ தான் மேம் ஆஃபர் போட்டு முடித்தோம் இனிமேல் ஆஃபர் இல்லை முடிஞ்சிருச்சு மேம் ஓகே மேம் இல்லை செட்டிநாடு சு செட்டிநாடு தான் கோட்டரு செஞ்சிருப்பாங்க மேம் மேம் உங்களுக்கு என்ன ஃப்லேவர் வேணும்னு சொல்லுங்க மேம் செஞ்சு கொடுக்க சொல்லிடுவோம் இருக்கு மேம் இருக்கு மேம் ஓகே மேம் நேரில் வந்துடுறீங்கல்ல நேரில் வந்துடுறீங்களா ஆர்டர் போட்டுருவா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம்